ஹலோ வணக்கம்மா வாம்மா எப்போ வந்து உட்காந்த நேத்துலேர்ந்து என்னாத்துக்கு வந்திருக்குறங்க என்னம்மா சும்மா மக்கள் வந்து லோனு லோனு லோனுன்னு வாங்க உட்கார்றீங்க கொடுத்த லோனை வசூல் பண்ண முடியறதில்லை அப்படி தான் வாங்கின்னு போகிறாங்க இந்து எஜிகேஷன் லோனை கூட கட்டுறதும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது எப்படி வசூல் பண்ணுறது ஆ சரி சரிம்மா எங்கே வைக்க போறாங்கோ நீங்கள் அதை கடை என்ன கடை வைக்க போறிங்க எங்கே வைக்க போறிங்க

ம் சர்ட்டிஃபிக்கேட் எல்லா சர்ட்டிஃபிக்கேட்டும் வச்சிட்டு இருக்கிறீங்களா ஒகேம்மா கொடு ம் ம் எவ்வளோ வே எவ்வளோ வேணும் காசு ஒன் லேக் தேவைப்படுதா இப்போ ப்யூட்டி பார்லர் வெக்க ம் அட்வான்ஸ் வைக்கிறவங்களோ என்ன பண்ணுறிங்களோ கேட்குறோங்க வாங்கின்னு போறோங்க கட்டுறதையும் இல்லை ஒன்றும் இல்லை சரிம்மா சரிம்மா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துனு யார் கூட வந்திருக்கறது அப்பா வந்திருக்குறாங்கோ சரி சரிம்மா சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு வரும்மோது எல்லா ப்ரூஃப்பும் வந்து ஆதார் கார்டு பேங்க்கு புக்கு அந்த சர்ட்டிஃபிக்கேட்டு அந்த கடையிது வந்து வாங்கிக்குவோங்கள்ல அந்த கடை உடைய அட்ரஸ்ஸு சீலு கீலு எல்லாத்தையும் எடுத்துன்னு நாளைக்கு அஞ்சு மணிக்கா வாங்க அது என்ன அதன்னிட்டு நான் பார்க்குறேன் ஓகேவா ஆ சரிம்மா காலையில வந் நாளைக்கு சாய்ங்காலம் கரெக்டா அஞ்சு மணிக்கு வந்திருங்க ம் ஒகேம்மா